அந்த காலத்துலருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜோசியம் வந்து ராஜாக்கள் காலத்துலந்தே ஜோசியம் வந்து நம்ம மெயினாக பார்க்கறது அதுவும் நம்ம தமிழ் வழியில வளர்ந்தவங்க பிறந்தவங்க தமிழர் அது இதுன்னு நம்ம சொல்லிட்ருக்கோம் ஆனால் மரபுபடி பார்த்தீங்கன்னா நம்ம குமரிக்கண்டத்தில் ஆரம்பிச்சதுங்க நம்ம தமிழ் தமிழ் வந்து தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம் அது வந்து இப்போ கடலுக்கு அடியில் போய்ருச்சிங்கிறாங்க அழிஞ்சிருச்சிங்கிறாங்க ஆனா தமிழ்வர்கள் இன்னும் இருக்கோம் அந்த காலத்தில் இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கட்டி இருக்காங்க பெரிய கோயில் பாடு கட்டுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு ஜோசியம் பார்த்ததா ஒரு சொல்கிறாங்க எல்லோரும் எது உண்மை எது பொயின்னுலாம் தெரில ஜோசியம் பார்த்தப்ப எல்லோரும் வியந்து பார்க்கற மாதிரி ஒன்னு செய்யணும் அப்படின்னு இவருக்கு ஆசை இவர் ஜோசியக்காரன் தான் ஒன்று இழுத்து விடுவானா பெருசாக இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் உயர்ந்து பாக்குணுன்னா ஒரு கோவிலை கட்டு கோவிலை கட்டினா எல்லாம் வருவாங்க அதில் உன்னோடய பெருமை வளமை நீ செஞ்சது ஆண்டது இது பண்ணதுலாம் எழுதி வெய் அதை பார்த்து ஒரு நாலு சந்ததி படிக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கும் சொன்னோடனே இவருக்கு ஆர்வம் வந்துடுச்சி சரி ஒரு கோவில கட்டுவோம் அப்படின்னு கட்டிட்டாப்பில பெரிய கோவில இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் ஒரு இன்ச் இல்லலைங்க ஒரு இந்த ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு இன்ச் எத்தனையோ சுனாமி பூகம்பம் காற்று மழை வெயில் அது இதுங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஓட இதுவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது வருஷம் தான் சொல்கிறாங்க இப்போ கட்டுற பில்டிங்குலாம் நெனைச்சி பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலு இன்னும் ஒரு இன்ச்சி எவ்வளோ இடி எவ்வளோ மழை புயல் காற்று அவ்வளோத்தையும் தாங்கிட்டு நிக்கிதுன்னா அது எந்த அளவில் கட்டியிருப்பாங்க எப்படி ஐடியா பண்ணி கட்டியிருப்பாங்க யோசிச்சி பாருங்கள் ஜோசியம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் பார்க்கறதுன்னா பொண்ணு பாக்குறப்ப பார்ப்பாங்க மாப்பிளைக்கு பொண்ணு செட் ஆகுமா எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க அப்புறம் வ இந்த வயசு இதில் ஒரு இருபது வயசில் என்ன வேலைக்கு போவான் வெளிநாட்டில் இருப்பானா உள்நாட்டில் இருப்பானா எந்த மாதிரி வேலைக்கு போவான் பொண்ணு எப்படி கிடைக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா வீடு காரு அது இதுன்னு வாங்குவானா எதாவது வாங்கி பார்த்துட்ருப்பாங்க அவ்வளோ தான்ங்க ஜோசியம்